ஹலோ ஹலோ ஆ நான் வந்து பேரண்டு மே இந்த உங்கள் ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குதா பிளஸ் ஒன்றுல என் பையனை சேர்த்தனும் உங்கள் ஸ்கூலில் மேடம் இருந்து பேசுகிறேன் மேடம் நான் ஆ என் பையன் பேர் வந்து நீரஜு டென் டென்த்து இப்போ இல்லை இல்லை இப்போ டென்த்து எழுதிருக்கிறான் டென்த்து எழுதி நானுற்றி ஐம்பது மார்க்கு வாங்கிருக்கான் அவனை லெவன்த்து சேர்க்கனும் உங்கள் இல்லை இல்லை உங்கள் ஸ்கூலு வந்து நான் கேள்விப்பட்டேன் நல்ல நல்ல பெருசாக பண்ணுறாங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேள்விபட்டேன் சரி அதனால உங்கள் ஸ்கூலில் வந்து லெவன்த்து சேர்க்கலான்னு இருக்கிறேன் சைன்ஸ் தான் சேர்த்த போகறேன் சேர்த்த போகறேன் மேடம் அவனை டாக்டருக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு சைன்ஸ் சைன்ஸ் தான் சேர்க்கலாம்ன்ற ஐடியாவில இருக்கோம் நாங்கள் அவனும் அதே தான் சேரணும்ன்னு அவனும் அதை தான் சேரணுன்னு முடிவு எடுத்துருக்கிறான் ஆ அதனால என்ட்ரன்சு அ அதான் அதான் மேடம் என்ட்ரன்சு எழுத வரணும் அது இப்போ அது அப்ளிகேஷன் எதுனா கொடுக்கணுமா மேடம்

அ அ ம் ம்

கட்டண சலுகைகள் அதெலாம் உண்டுங்களா ம் ம் என் பையன் நல்லா படிக்கிற பையன் தான் இருந்தாலும் இப்போ திரும்ப லெவன்த்து வந்து சேர்க்கும் போது இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா படிக்கணும்ன்றதுக்கா தான் சரி இப்போ உங்கள் ஸ்கூலை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அதனால சரி வந்து பண்ணிக்கிறலாம் இந்த வருடம் பிறகு நாங்கள் நாளைக்கு காலையில் வரட்டுங்களா என்ட்ரன்ஸுக்கு ஆ சரிங்க மேடம்

ம் ம் ம் ம் ம் ம் ம் இல்லை அவன் அவன் நல்லா படிப்பான் மேடம் பையன் நீங்கள் வந்து என்ன படிப்புக்காக என்ன ஸ்ட்ரெயின் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கோப்ரேட் பண்ணுவான் மேடம் ம் சரிங்க மேடம் சரி ஓகே அந்த அளவுக்கு நாங்களும் ட்ரெயினப் பண்ணுறோம் மேடம் ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் ஓகே மேடம் ஓகே